குடும்பத்தோடய நான் விரும்புகிற பொழுதுபோக்கு அப்படின்னு பார்த்தா தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் மூலமா அதுக்கப்புறம் வெளிய போகலாம் வெளிய எல்லோரும் குடும்பத்தால் எல்லா எல்லாருமா போனால் நல்லாருக்கும் அதுக்கப்புறம் நகைச்சுவை நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறது அந்த மாதிரியான பொழுதுபோக்குகள் ரொம்பவே நல்லாயிருக்கும் திரைப்படங்களுக்கு போகலாம் அப்புறம் வெளிய கோவில்களுக்கு எல்லோரும் ஒன்னா போகலாம் அது இல்லாமல் வேற சுற்றுலாத்தலங்களுக்கு எல்லோரும் குடும்பமாக போய் அங்கே உட்காந்து எல்லோரும் பேசி சிரித்து சாப்பிட்டு அந்த மாதிரி இருக்கும் போது நல்லாயிருக்கும் அந்த பொழுதுபோக்குகள் எனக்கு குடும்பத்தோட ரொம்பவே பிடிக்கும் அதுக்கப்புறம் நண்பர்களோட அப்படின்னு பார்த்தா அதேமாதிரி நண்பர்களோடு வெளியே போகும்போது நல்லாயிருக்கும் அவர்களோட சந்தோஷமா சிரித்து பேசி கவலைகள்மல் எல்லாம் மறந்து அவர்களோட ஒரு நாள் ஃபுல்லா ஒரு ஒரு பொழுதுபோக்கிட்டு வரதுங்கிறது ரொம்பவே நல்லாயிருக்கும் நண்பர்களோடு போகும்போது என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா நண்பர்களோடு விளையாட்றது பேசுறதே ரொம்பவே ஒரு எல்லாரும் விரும்பக்கூடிய ஒரு பொழுதுபோக்கு அவங்களோட பேசும்போது எவ்வளோ நேரம் போகுதுங்கறதே தெரியாது அந்தமாதிரி ரொம்பவே சந்தோஷமாக பண்ணக்கூடிய பொழுதுபோக்குகள்னா நிறையவே இருக்குது அவர்களோட விளையாடலாம் பேசலாம் நிறைய விஷயங்கள் படத்துக்குப் போகலாம் வெளிய போகலாம் சாப்புடப் போகலாம் இந்தமாதிரி நிறைய விஷயங்கள் நண்பர்களோட பண்ணும் போது ரொம்பவே மனசுக்கு நிம்மதியா சந்தோஷமா இருக்கும் குடும்பத்தோடையும் நண்பர்களோடையும் பொழுதுபோக்குங்கிறது என்ன பண்ணாலுமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும்